ஏதாவது ஃபங்ஷன்னால் பிரியாணி சமைப்பேன் பிரியாணி வந்து எல்லாரும் செம்மயா இருக்குது சூப்பராக இருக்குதுனு சொல்லுவாங்க நான் பிரியாணி செஞ்சால் எல்லாருக்கும் அப்படி பிடிக்கும் எப்படி செஞ்ச என்னனு அப்படினு கேட்பாங்க அப்போ வந்து நான் சொல்லுவேன் கேசுவலாக பிரியாணி வந்து எப்படி செய்வேனா இப்போ ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்கனா நான் ஒரு பெரிய படியால் ஒரு படி சின்ன படியால் ஓர் உளக்கு தண்ணீல ஊற வச்சிக்கணும் ஊற வச்சிகிட்டு எண்ணெய் ஊத்தி பட்டை சோம்பு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிக்கணும் காய்கறி நம்ம காய்களை சமைக்கலாமா வெஜ்ஜா இல்லை நாண்வெஜ்ஜா அப்படினு பார்த்தோனா வச்சிக்கோ நான் வெஜ்ஜுலதான் நிறையா சமைச்சிருக்கேன் நாண்வெஜ் சூப்பராக சமைப்பேன் கறியை வந்து எதாவது மட்டன்னா கொஞ்சம் கறியை தனியாக வேக வச்சிக்கணும் சிக்கன்னா வேக வைக்கலாம் தேவயில்ல நல்லா அலசிக்கணும் ஃபஸ்ட் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு வெங்காயம் அப்புறந்தான் பச்சை மிளகா போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதிலயே உப்பு மஞ்சள் தூள் நல்லா போட்டுறணும் அதிலயே கறியை போட்டு கறியில கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது பண்ணி ஊற வச்ச அரிசிங்கிறதுனால நல்லா அலசிட்டு போட்டுறணும் போட்டுட்டு இப்போ ஒரு பெரிய படி சின்ன படியால் ஒன்றுனா வச்சிக்கோ பெரிய படியால் ரெண்டு படி தண்ணீர் சின்ன படியால் ஒரு படி ரெண்டு படி தண்ணீர் ஊற்றி நல்லா கொத்தமல்லி மசாலா புதினா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டியாக குக்கர் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கணும் டேஸ்ட் அப்படி இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட் செம்மயா இருக்கும் நான் பிரியாணி செஞ்சால் எல்லாரும் அப்படி பாராட்டுவாங்க அப்படி டேஸ்ட்டாயிருக்கு அப்படினு சொல்லுவாங்க ம்